ஹலோ மேடம் சொல்லுங்கள் மேடம் ஆ ஆமாங்க மேடம் மேடம் இங்கே ஹோண்டாய் மட்டும் இல்லைங்க மேடம் எல்லா ஷோரூமும் இருக்குது எல்லா காரும் அவைலபிள்ருக்குது உங்களுக்கு என்ன கார் வேணும்னு சொல்லுங்கள் ஆ இருக்குது மேடம் மேடம் இங்கே இருக்கு ம் ஆ இருக்குது மேடம் இங்கே எல்லா கலரும் இருக்குது மேடம் டோட்டலாக ஹோண்டா யுனிக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபை கலர்ஸ் அவை அவைலபிள் இருக்குது ஒயிட்டு ப்ளாக்கு க்ரீன்னு ரெட்டு எல்லோ அந்தமாதிரி ஃபை கலர்ஸ் இருக்குது மேடம் அதேமாதிரி அந்த ப்ராண்ட்டில் பாத் மேடம் மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் தான் மேடம் அதனால் அதனால் எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை மேடம் அதனால் அதில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது மேடம் இது ஹோண்டாயில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டா பார்த்தீங்கன்னா இந்த யுனிக்குங்குற மாடல் வந்து இப்போ நல்லா நல்லாதான் போயிட்டுருக்கு ஆ கஸ்டமரோடய ஃபீட் பேக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாதான் போயிட்டுருக்கு ம் ம் இல்லை மேடம் இப்போ வரையும் கஸ்டமர்னுடைய ரிவியூ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மைனஸ்ஸும் இந்தமாதிரி சொன்னதில்லை பேட்ரியும் பார்த்தீங்கன்னா நல்லாதான் ஸ்ட்ராங்கா வோல்ட்டு தான் கொடுத்துருக்கோம் அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்து எப்போமே இருக்கவே இருக்காது

மேடம் ஏசி தான் மேடம் ஏசி ஏசியும் இருக்குது அதேமாரிம டீசல் வண்டி தான் டீசல் இல்லாமல் நீங்கள் வந்து கேஸ் மூலிமாவும் இது பண்ணிக்கலாம் ஏர்ன் பண்ணிக்கலாம் ரெண்டு சாய்ஸ் தான் உங்களுக்கு என்ன வேணால் வச்சுக்கலாம் நீங்கள்

இல்லைங்க சேஃப்ட்டி வந்து இது ரொம்பவே அதிகமாக இருக்கும் மேடம் இந்த இதில் ஹோண்டால யுனிக்கில் பார்த்தீங்கன்னா இது பலூனில் இருக்குது ஏர் பலூனனில் இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பம்பர்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே அலுமினியம் போட்டு வச்சுருக்கோம் எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் எந்த ஒரு ஆக்சிடண்ட் ஆனாலும் உள்ள இருக்க பேசஞ்சருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஷீட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல புஷ்ஷப் ஷீட்டாகதான் இருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட்டபுளா இருக்கும் நல்லா ஒரு ஃபேம்லியா ஒரு நாலு ஃபேம்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாலைஞ்சி பேர் வந்து தாராளமாக போகிற மாதிரி லாங்கூட போகலாம் எந்த ஒரு பிரச்சினையும் இருக்காது மேடம் ஆ ஆமாம் மேடம் லேடிஸ் ஓட்டலாம் எல்லோரும் ஓட்டலாம் மேடம் எந்த ஒரு பிரச்சினையும் இருக்காது கியரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் பார்ட்ஸ் கூட இருக்கும் நீங்கள் இது மட்டும் ரைஸ் மட்டும் பண்ணால் போதும் ஸ்பீடுக்கேற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்கா கியர் சேஞ்ச் ஆயிக்கும்

ஆ ஓகே மேடம் மேடம் இஎம் ம் ஆமாங்க மேடம் ஹெச் இருக்குது மேடம் மேடம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்குனீங்கன்னால் டென் லேக் வரும் மேடம் காரு இப்போ நீங்கள் இஎம்ஐயில் பார்க்கற மாதிரி இருந்துச்சின்னால் நிறைய ப்ளான்ருக்குது நீங்கள் மந்த்லி வந்து ஃபை தௌசண்ட் கட்டுறமாதிரி இருக்குது அப்படி இல்லாட்டி மந்த்லி சிக்ஸ் சவன் தௌசண்ட்டில் கட்டுற மாதிரி இருக்கும் இல்லை டென் தௌசண்ட் கட்டுற மாதிரி கூட இருக்கும் அப்படி நீங்கள் கட்டுற அமௌண்ட்ட பொறுத்து நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ ஃபை தௌசண்ட் கட்டுனீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அதே நீங்கள் சவன் சவன் தௌசண்ட் கட்டுனீங்கன்னா அதே உங்களுக்கு டூ தௌசண்ட்டில் முடிஞ்சிடும் டூ இயர்ஸில் முடிஞ்சிடும் உங்களுக்கு ம் அந்தமாதிரி

ஆ இருக்கும் மேடம் எல்லா நாளும் இருக்குது மேடம் ஆ அனுப்புகிறேன் மேடம் ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் நீங்கள் இஎம்ஐயில் வாங்குறமாதிரிதானுங்களா ஆ ஓகே மேடம் இஎம்ஐ வாங்குற மாதிரி இருந்துச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதார் கார்ட் ஜெராக்ஸ்ஸு பேன் கார்ட் ஜெராக்ஸ்ஸு பேங்க் பாஸ்புக்கு அதெல்லாமே உங்கள் டீட்டைல் எல்லாமே கொண்டு வரணும் மேடம் ஓகேங்களா ஆ சரிங்க மேடம்

ஆ ஓகேங்க மேடம் ஆ ஓகே மேடம் தேங்க் யூ மேடம் ஆ ஆ